வீட்டின் பின் பக்கம் அப்புறம் தோட்டத்தில் பறவைகளை ஈஸியாக வரவைக்க முடியும் மரங்களை வளர்க்கிறது அப்புறம் வேஸ்ட்டு அட்டை பெட்டியில் மாடியில் பறவைகள் வந்து தங்குறதுக்கு எளிதாக கூடு மாதிரி வீடு மாதிரி செஞ்சு நான் வச்சிடுவேன் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரெண்டு புறா வந்து கூடுகட்டி இருக்குது அந்த புறாக்கள் எங்கள் மாடியில் சுத்திகிட்டு இருக்கும்போது அந்த புறாக்களை பார்த்துட்டு மற்ற புறாக்கள் வெளி புறாக்கள் எல்லாம் எங்கள் மாடிக்கு வந்து தானியங்களை சாப்பிடும் தானியங்கள் நாங்கள் எப்போதும் வைப்போம் மாடியில் வெயில் டைம்ல இந்த பறவைகளுக்கான தண்ணீர் கப்பில் வைப்போம் ஸோ அதை அந்த புறாக்கள் பறவைகள் கரெக்டாக பயன்படுத்திக்கும்